நான் வந்து வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைச்சது பார்த்தீங்க அப்டினா நான் வந்து ஒரு பொம்பளை பிள்ளையா பிறந்துருக்கேன் வந்து எல்லாமே வந்து நான் கற்றுக்கணும் அப்படினு நினைத்தேன் அதுக்கான எக்கனாமிக்கல் லெவல் வந்து எங்க வீட்டில் இல்லை ஏன்னால் நான் படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் நான் வந்து என்ன பண்ணணும்னு நினச்சேன் அப்படினா நான் வந்து என்னோடய என்னோடய தனித்துவத்தை நான் காமிக்கணும் எல்லார் கிட்டையும் ஏன்னால் நான் அப்போத்துலேருந்தே கொஞ்சம் மணி மைண்ட்டடாக இருப்பேன் அப்போது மணி மைண்ட்டடாக இருக்கும் போது நான் வந்து எல்லாத்துலையுமே பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படினு நினைப்பேன் ஆனால் அதுக்கான சிச்சுவேஷன் வந்து எனக்கு கிடைக்கல ஏன்னால் நான் படித்தது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் கவர்மெண்ட் ஸ்கூலை நான் தப்பு சொல்லலை எனக்கு வந்து நான் என்னோடய நான் இந்த அளவுக்கு இப்போது இப்போ இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படினா காரணம் என்னோடய அடிப்படையான ஸ்கூல் தான் அதை நான் என்றைக்குமே மறக்கமாட்டேன் அது வந்து எப்படினா எனக்கு வந்து வெளியில் போகிறதுக்கான ஃபுளுவென்ட் இங்கிலீஷ் இல்லை அதனால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னால் நான் படித்தது எல்லாமே தமிழ் மீடியம் அடுத்தடுத்தது ஒரு அடுத்தடுத்து படித்ததும் தமிழ் மீடியம் வெளியில் போய் எனக்கு படிக்கிறதுக்கு ஃபெசிலிட்டி இல்லை இப்போ சென்னையில் படிக்கிறவங்களாம் ஃபுளுவென்ட்டாக இங்கிலீஷ் பேசறாங்க அந்த ஒரு அந்த ஒரு ஃபியர்னஸ் எனக்கு இருந்துச்சு அதனாலேயே வந்து நான் நினைத்தது வந்து என்னால் சாதிக்கவே முடியலை ஆனாலும் இது இதை வந்து இந்த அளவுக்கு நம்ம வரணும் அப்படிங்கிறதை நான் நினைச்சிட்டுருந்தேன் நமக்குன்னு வந்து ஒரு வேலை வேணும் அந்த வே நம்ம வந்து யாருக்குமே அடிமையாக இருக்க கூடாது அப்படிங்கறதில் நான் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் அதுக்காக நான் என்ன பண்ணுனேன் எனக்கு ஒரு வேலை தேடிக்கிட்டேன் நான் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு நம்ம நினைச்சத நம்ம சாதித்திட்டோம் ஏன்னால் நம்ப வந்து யாருக்கும் அடிமையாக இருக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் நாங்க டிபன்ட் பண்ணி வாழ்ந்த வாழ்க்கை எங்களோடயது நாங்க எல்லாத்துக்குமே ஒருத்தங்களை டிபன்ட் பண்ணி தான் வாழ்ந்தோம் அதனால் யாரையுமே டிபன்ட் பண்ணி இருக்க கூடாதுங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே வந்து நான் வாழ்க்கையில் அதை தான் சாதிக்கணும்னு நினைச்சேன் இப்போ வந்து நான் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு எனக்கு தேவையானதை நான் செஞ்சுக்கிறேன் அதுவே வந்து என்னோடேய சாதனைனு தான் நான் நினைக்கறேன் ஏன்னால் நான் அந்த ஒரு அப்படி ஒரு சின்ன குடும்பத்தில் பிறந்து இந்த அளவுக்கு படிச்சு நா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் ஏன்னால் அந்தமாதிரி நான் படிக்கும் போது அந்தமாதிரி ஒரு சிச்சுவேசஷனில் இருந்துட்டு நான் இந்த அளவுக்கு படிச்சு நான் மேலே வந்திருக்கறதே என்னோடய பெரிய சாதனையாக தான் நினைக்கிறேன் இப்போ நான் அந்த கன்சலில் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு தேவையானதை நானே வாங்கிக்கிறேன் யாருக்கிட்டேருந்தும் நான் வந்து யா யாரையும் டிபன்ட் பண்ணி இல்லை அதனால் எனக்கு வந்து அந்த அதுவே என்னோடய வாழ்நாளில் பெரிய நான் சாதனையாக இதுக்கப்புறம் என்ன சாதிக்கணும் அப்படினா இதுக்கப்புறம் வந்து நான் யா யாரையும் இப்போயும் லாஸ்ட் வரையும் யாரையும் டிபன்ட் பண்ணி இருக்க கூடாது நமக்குனு எல்லாமே நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் நமக்கு முக்கியம் அதனால் நான் வந்து எல்லாத்திலையுமே வந்து எல்லாரோடையும் பெஸ்ட்டாக இருக்கணும்னு தான் நினைப்பேன் இப்போ எங்கள் வீட்டிலையா இருக்கட்டும் எங்க வீட்டில் இருக்கிற எங்களோடய ஹஸ்பண்ட்டை கூட நான் சொல்லுவேன் உங்களை விட நான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் நான் வந்து உங்களுக்கு மேலே தான் இருப்பேன் என்னைய நீங்கள் வந்து எனக்கு கீழே இருன்னு சொல்லாதீங்கள் நான் எல்லாத்திலயுமே ஒருபடி மேலே தான் இருப்பேன் அப்படினு சொல்லுவேன் எனக்கு கன்செல்லையும் அப்படி தான் நான்தான் என்னோடய பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைப்பேன் யாருமே நம்மளை ஒட்டு முன்னாடி முன்னாடி போயிட கூடாது அப்படினு நினைப்பேன் அதாவது அவங்க வளர்ச்சி நான் தடுக்க நினைக்கல பட் ஆனால் அவங்களையும் மீறி நான் வளரணும்னு தான் என்னோடய ஆசை நான் அப்படி தான் வந்து இப்போ வரையும் ஃபாலோ பண்ணிட்டிருக்கேன்